தமிழ்நாட்டில ஏராளமான கலாச்சார மரபுகளும் வழக்கங்களும் இருக்குது நிறைய பெயிண்டிங்ஸ் தஞ்சாவூர் கோபுரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதேமாதிரி பழனி முருகன் கோவில் திருச்செந்தூர் கோவில் மகாபலிபுரத்தில் கல்வெட்டுகள்லா பண்டைய காலத்து கல்வட்டுகள்லாம் இருக்குது தஞ்சாவூர்ல இந்த ராஜராஜ சோழன் கட்டுன பெரிய கோவில் ஆண்டாள் கோவில் இப்படி ஏகப்பட்ட கோவில்லாம் இருக்குது இதில் வழக்கமாக நடைபெறக்கூடிய சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டுதான் இருக்குது